ஹலோ கட்டபொம்மன் ஹோட்டல் தானே ஆமாம் ஆமாம் தூசுசூர்லேந்து ஃபோன் பண்ணுறோம் ம் ஆமாம் ஆமாம் எப்போமே ரெகுலராக போடுற இது வந்து சிக்கன் பிரியாணி அது ஆர்ட்ரு போட்டுருங்க ஆ ஒன்று போதும் ஒன்று போதும் போன டைம் கொஞ்சம் காரமாக இருந்திச்சு இந்த டைம் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்கள் அதோட சேர்த்து மட்டன் பெப்பர் ஃபிரை ஆ அதுவும் ஒன்று போதும் அதுலையும் கொஞ்சம் பெப்பர் அதிகமாக இருந்துச்சு கொஞ்ச கம்மி பண்ணிவிடுங்க ம் ம் அதோட ஸ்வீட்டு குலோப்ஜாம் ம் அதுலையும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த டைம் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தா போதும் ம் அதோட கொஞ்ச சாஸ் கொடுத்துடுங்க ஆமாம் ரெகுலராக எப்போயுமே தூசூர் அட்ரஸ் தான் அதே அட்ரஸ் தான்